சொல்லுங்கள் சார் ம் சரி சார் ம் சரி சார் ம் தரலாம் சார் ஒன்றும் பிரச்சன இல்லை தரலாம் சார் ம் சரிங் சார் ம் சரி சார் ம் சரி சார் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் நீங்கள் வேலை பார்க்கற எச்இசிஎல் கம்பெனி அதில் ஒரு ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்களா அதுவும் பேங்க் பாஸ் புக்கு ஆதார் கார்ட் எடுத்துகிட்டு வாங்க சார் ஒரு வாரத்தில் உங்களுக்கு கிளியர் பண்ணி நான் முடிச்சு கொடுத்துறேன் சார் ம் தேங்க்ஸ்